ஹலோ வணக்கங்கண்ணா கார்த்திகேயன் மே மேஸ்திரிங்களா நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்டேக்ஸ் தொட்டி டேங்க் ஒன்று இருக்குதுங்கண்ணா ஐயா ஐந்நூறு லிட்ரில் இப்போ வந்து அதை மாற்றலான்னு வந்துட்டு இருக்கிறோம் அந்த தண்ணி நம்ம தொழிலுக்கு பற்ற மாட்டேங்குது மாற்றலான்னு இருக்கிறோம் எதுங்க பெஸ்ட்டு தொட்டி வெச்சுர்லாங்களா இல்லை டேங்க் கட்டிடலாங்களா எதுங்க பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக் நம்மளுக்கு ஒரு ஆயிரத்து ஐந்நூறு லிட்ரு தொட்டி கட்டுற மாதிரி பண்ண முடியுங்களா ஆ தொட்டி கட்டதாங்க ஆ ஆ கருங்கல்லிலே கட்டிடலாங்க சரி சரிங்க அதுக்கு எவ்வளோங்க செலவாகும் செலவு எவ்வளோங்க ஆகும் ஒரு லட்சம் ஆகிருங்களா கருங்கல் சிமெண்ட்டெல்லாம் நம்ம வாங்கி தர்ற மாதிரி இருக்குங்களா நீங்கள் கான்ட்ரக்ட் பேசிப்பீங்களா கான்ட்ரக்ட் எதாவது மேசன் அதெல்லாம் நீங்களே பார்த்துக்குவிங்களா இல்லை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாமா தினக்கூலி கொடுத்துர்லாங்களா சரிங்க சிமெண்ட்டெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்லாம் நான் வாங்கி கொடுத்துட்ருங்களா

ஆ சரிங்க ஆ எத்தனை எத்தனை மூட்டை சிமெண்ட்டுங்க தேவைப்படும் கல்லுங்க நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட்டெலாம் தெரியாதுங்க நீங்கள் ஆயிரத்து ஐந்நூறு லிட்ரு அதுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் நீங்களே ஒரு குத்துமதிப்பாக சொல்லுங்கள் ஆ போதுங்க பத்துக்கு பத்துக்குனால் சரியாக இருக்கும் போதுங்க ஆ அதுக்கு எத்தனை கல்லுங்க தேவைப்படும் ஆயிரங்கல் சொல்லிடலாங்களா எக்ஸ்ட்ரா எதாவது தேவைப்படுங்களா இல்லை ஆயிரங்கல்லே போதுங்களா ஆ சரிங்க மணலுங்க மணல் எத்தனை லோட் தேவைப்படுங்க ஏம்மா பி சாண்ட்டே வாங்கிடலாங்க அது எத்தனை லோடுங்க தேவைப்படும் அப்படிங்களா அது எத்தனை லோடுங்க தேவைப்படும் ஒரு லோடு இருந்தால் போதுங்களா ஆ ஆ சரிங்க நீங்கள் தினக்கூலி எவ்வளோங்க நீங்கள் கேட்குறீங்க ஆ ஆயிரத்து இரநூறுங்களா சித்தாள் அவு அவங்களுக்குலாங்க மம்முட்டி ஆள் ஆ சித்தாளுக்கு ஏழ்நூற்றம்பது மம்முட்டி ஆளுக்கும் ஏழ்நூற்றம்பதுங்களா ஆ சரிங்க நம்மளுக்கு ஆ சரி சரிங்க அதெல்லாம் பிரச்சினை இல்லை நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வாரத்தில் முடித்து தர முடியுங்களா முடிச்சிடலாங்களா சரிங்க பழைய டேங்க் வந்துட்டு இல்லை நான் தண் ஆ அப்படித்தாங்க நம்ம வெளியே வராமல் தான் பண்ணணுங்க உள்ளேலாம் பூசிடலாங்க அது எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டாக முடித்து கொடுத்துருங்க நம்ம பிரச்சினையே வரக்கூடாதுங்க எந்த லீக்கேஜ் பிரச்சினை அந்தமாதிரி எதுவுமே வரக்கூடாதுங்க நீங்கள் பார்த்து நல்லபடியாக முடித்து கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் நம்ம செலவு வந்துட்டு நான் பார்த்துக்குறேங்க அது ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க ஆ அந்த மணல் சிமெண்டு மட்டும் கொஞ்சம் எதாவது பார்த்து நல்ல கடையாக கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம தரமாக இருக்கணுங்க நம்ம கட்டுறோம் தரமாக இருக்கணும் அது கொஞ்சம் பார்த்து எதாவது பண்ணுங்கள் சரிங்க தரமாக கிடச்சா சந்தோஷந்தாங்க நல்லா ஒழைக்கணும் அந்த அளவுக்கு எது பண்ணணுமோ பார்த்து செய்யுங்க எதாவது ஆ சரிங்க நீங்கள் எப்போங்க தொடங்குவீங்க நீங்கள் நான் வாங்கிட்டு வர சொல்லிட்டு வாங்கினதுக்கப்பறம் சொல்லிட்டுங்களா வந்துடுறீங்களா அப்படிங்களா சரி வாங்க நீங்கள் எப்போங்க வரீங்க நீங்கள் எப்போ இப்போ வர முடியுங்களா இல்லை நாளைக்கிங்களா எப்போங்க காலையில் வரீங்களா ஆ சரி சரி காலையிலே வாங்க பாருங்கள் நீங்கள் ஆ எப்படி சொல்கிறீங்களோ அப்படி கட்டிக்கலாம் நம்மளுக்கு நம்மளுக்குலாம் அதைப் பற்றி ஒன்றும் தெரியாது அந்தமாதிரி நம்ம கட்டிக்கலாம் சரிங்களா ஆ சரிங்க சரிங்க